உடல் விளையாட்டுங்கிறது ஒரு ஒரு உடற்பயிற்சிங்க அந்த பயிற்சியினால் நமக்கு தேவையற்ற கொலுப்புகள் எல்லாம் நீங்கிருதுங்க நம்மளுடைய தசைகள் எல்லாம் நல்லா வலுப்பெறுதுங்க வலுப்பெறும்போது உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துருதுங்க வெயிட்டும் தேவையான இடையும் வந்து அதிகமாக ஆக ஆகறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குணுன்னு நினச்சாங்கன்னா எல்லா விளையாட்டுகளையும் விளையாட்றது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மண்நேரமாவது விளையாட்றது ரொம்ப நல்லதுங்க